ஹலோ வணக்கம்ங்க ம் சொல்லுங்கள்

சரிங்க ஆ அப்படிங்களா சரிங்க எப்போ இருந்துங்க அந்தமாதிரி வருதுங்க ஓ இன்னக்கு இன்ன இன்னக்கு இன்னிக்குதான் பார்த்திங்களா மஞ்சளாக வர்றதுங்க ஓ சரி அது ரெண்டு நாளாக மழை பேஞ்சி இருக்குதுங்க எல்லா பக்கம் ஆ அதனால கலந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னால் தண்ணி நல்லா தான் வந்துருக்கும்ல்லைங்க ஆ அதனால உங்களுக்கு மழை பேஞ்சதுனால் எல்லா பக்கத்தில் இருந்தும் மழை பெய்றது வந்து ரெண்டுநாளாக உங்களுக்கு தண்ணி வர்றக்கு மஞ்சளாக தண்ணி மண்ணோட வர்றக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இனி அடுத்த டிரிப்பு உங்களுக்கு வரும்போது நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றங்க ஆ வேறு கம்ப்ளைண்ட்டு சொல்லுங்கள் இன்னிக்குதான் கம்ப்ளைண்ட்ன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அதான் அதான் அதனால என்ன மழை பேஞ்சதுனால்தான் உங்களுக்கு இந்தமாதிரி வருதுங்க அதுக்கு முன்னால் கம்ப்ளைண்டு கிடையாது இன்னக்குத்தான் நீங்கள் கூப்பிடு சொல்லி இருக்கிறீங்க ஒரே வாட்டர்மேன்தான் இருக்குறேன் ஒன்றை உங்கள் பகுதிக்கு இன்னோரு வாட்டர்மேன்னு கூப்பிடு அதை உங்களுக்கு சரி பண்ணி உங்களுக்கு மேல் அதிகாரிக்கிட்ட சொல்லி உடனே உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தர்றேங்க ஒரு ரெண்டு நாள் டைம் ஆகுங்க எடுத்துக்கங்க ஆ சரிங்க கண்டிப்பாக கண்டிப்பாகங்க நான் அது உடனே பண்ணி தர்றங்க நாங்கள் உடனடியாக உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றோம் ஆனால் ரெண்டு நாள் டைம் ஆகுமா அதுக்காக நீங்கள் டைம் எடுத்துக்கங்க அடுத்த டிரிப்பு உங்களுக்கு தண்ணி வந்து நீட்டாக சுகாதார தண்ணி வரும் மேலே நாங்கள் தகவல் கொடுத்துர்றோம் ஒரே வாரம் தாங்க எடுக்குறேன் இன்னோரு வாட்டர்மேனை நாங்கள் சேர்ந்தா அது தண்ணி எங்கே கலந்து வருது அது உங்களுக்கு செக் பண்ணி உடனடியாக அதை கிளீயர் பண்ணி உங்களுக்கு தர்றோம்

ஆ சரிங்க அதை ரெடி பண்ணி தர்றங்க அதான் ரெடி பண்ணி தர்றோன்னு சொல்லியாச்சுங்க நான் வந்து கம்ப்ளைண்டு இன்னிக்குதான் சொல்லி இருக்கிறீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கங்க உடனே உங்களுக்கு ரெடி ஆகாது ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கங்க ரெண்டுநாளில் ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றேன் அதிகாரிகிட்ட உங்களுக்கு உங்களையும் கம்ப்ளைண்டும் சொல்லுறேங்க சரி வராதுங்க இனிமேல் வராதுங்க இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இனிமேல் தண்ணி வந்து உங்களுக்கு பழைய முறைகளில் நீட்டாக தண்ணி சுத்தமான தண்ணி உங்களுக்கு வரும் இனிமேல் வராதுங்க உங்களுக்கு கண்டிப்பாகங்க பண்ணி தரோங்க அந்த டைம் ஆகுங்க உடனே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் டைம் எடுத்துக்காதீங்க நாங்கள் ரெண்டு நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் உடனே சரி பண்ணி தர்றேன்

வணக்கம்ங்க வணக்கம்ங்க ரொம்ப நன்றிங்க